மேடம் வணக்கம் மேடம் மேடம் வீட்டு பிரச்சினையா கொஞ்சம் கேஸ் போட்டிருந்தோம் இல்லைங்க மேடம் அது எப்படி அதுதாங்க மேடம் கொஞ்சம் இருபத்தஞ்சி வருஷமாக நீங்கள்தான மேடம் பார்த்துட்ருக்கீங்க கொஞ்சம் கம்மி பண்ணி சொன்னால் நல்லாயிருக்கும் மேடம் ஆமாங்க மேடம் நீங்கள் தெரிஞ்சவங்கதானுங்கதானே மேடம் உங்கள் கிட்டே வந்து கேட்குறோம் வருஷா வருஷம் கேஸ் வரும்போதெல்லாம் நாங்கள் நீங்கள் இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படின்லாம் கட்டுறோம் இல்லைங்க மேடம் ஆமாங்க மேடம் கொஞ்சம் கம்மி பண்ணி சொன்னால் நல்லாயிருக்குங்க மேடம் வீடு கொஞ்சம் பிரச்சினைங்க மேடம் அதனால் வீட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுங்க மேடம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாயிரம்லாம் கட்டியிருக்கோம் இல்லைங்க மேடம் வருஷா வருஷால்லாம் அது புரியுதுங்க மேடம் கொஞ்சம் ரெண்டு லட்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி சொன்னீங்கன்னால் நல்லாயிருக்குங்க மேடம் புரியுதுங்க மேடம் இப்போ கேஸ் ஜெயித்த அப்புறம் நீங்கள் இப்படி சொன்னால் என்னங்க மேடம் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணி சொன்னால் நல்லாயிருக்கும் மேடம் உங்களைதான மேடம் நம்பிகிட்ருக்கோம் மேடம் வருஷா வருஷம் கட்டுறோம்ல மேடம் இருபத்தஞ்சாயிரருவா அப்படின்லாம் கட்டுறோம் இல்லை மேடம் கொஞ்சம் கம்மி பண்ணி சொன்னீங்கன்னால் நல்லாயிருக்கும் மேடம் ரெண்டு லட்சங்கிறது ரொம்ப கொஞ்சம் அதிகம்தாங்க மேடம் புரியுதுங்க மேடம் கொஞ்சம் கம்மி பண்ணி சொன்னீங்கன்னால் நல்லாயிருக்கும் வீட்டு இப்போது சூழ்நில ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க மேடம் ஆமாங்க மேடம் புரியுதுங்க மேடம்

சொல்லுங்க மேடம் கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்க மேடம் கொஞ்சம் கஷ்டம் மேடம் வீட்லெலாம் எயிட் கொஞ்சம் கம்மி பண்ணி சொன்னீங்கன்னால் நல்லாயிருக்குங்க மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் வந்துடுறேங்க மேடம் ம் கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்க மேடம் எல்லா எடுத்துகிட்டு வந்துடுறேங்க மேடம் ம் சரிங்க மேடம் சரிங்க மேடம்